கிச்சனில் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குன்றதுன்னா கிச்சன் ரொம்பவே பரிச்சியமான ப்ளேஸ் தான் அங்கே தான் வந்துவிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி சமைக்க முடியும் போதும் போதும் மக்கள் போதுன்னு சொல்லுற ஒரே விஷயங்கிறது வந்துவிட்டு சாப்பாடு தான் அதை வந்துவிட்டு யார் சுவையாக பண்ணித்தராங்களோ அவங்களுக்கு தான் அது ரொம்ப நிறைய பாராட்டு கிடைக்கும் அந்தமாதிரி கிச்சனில் எப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா அவங்கவுங்க வேலயை வந்துவிட்டு பிரிச்சிக்குவாங்க இப்போ காய் கட் பண்ணுறது ஒருத்தர்னா அதை கழுவி கொடுக்குறது ஒருத்தர் அதற்கப்பறம் சமைக்கறது ஒருத்தர் இந்தமாதிரி பிரிச்சிக்கிட்டு வேலை செஞ்சாங்கன்னா ஏ வ் வேலையும் சீக்கிரம் முடியும் எல்லாரும் ஒன்னாக உட்காந்து பேசி சிரிச்சிகிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்தமாதிரி வேலை வேலை எல்லாம் பிரிச்சு செஞ்சிக்கிட்டாங்கன்னா அந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சிரும் ஒன்னாக எல்லாரும் இருக்கிறதுக்கு கூட்டுக்குடும்பமாக இருந்தாங்கன்னா இந்தமாதிரி இது செய்யறது ரொம்பவே ஸ்பெஷல் ஆனது ஸோ பெண்கள் எல்லா வேலையும் செய்யறதுமே பெண்கள் தான் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை வாரத்தில் ரெண்டு நாளோ பெண்கள் என்னமாதிரி வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்துவிட்டு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன்னாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்னும் அவங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன்னாக இருக்கும் சமைக்கறதுக்கு இன்னும் இன்னும் நல்லா டேஸ்டியாக செய்யறக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன்னாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்துவிட்டு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னுமே ரொம்பவே அவங்க சந்தோஷப்படுவாங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்